நாங்கள் வந்து எல்லா கிருஷ்ணகிரியில் இருக்கறதுனால் எங்களுக்கு பார்டர் வந்து ஆந்திராவும் கர்நாடகா பேங்களூர் இருக்கறதுனால் ஏதாவது பெரிய சிட்டிக்கு போகணுன்னா அதுதான் ரொம்ப கிட்ட பேங்களூர் தான் நான் பேங்களூர் போகணுன்னா டோல்கேட்டு அது வந்து இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ்லலாம் டிராஃபிக் ஜாம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டோல்கேட்டு வந்து போயிட்டு வர்றதுக்கு பணம் கட்டணும் அது ரொம்ப கிட்ட இருக்கறதுனால் ஏதாவது சின்ன வேலை நான் போகணுன்னா கூட பணம் கட்டுற மாதிரி இருக்குது அப்புறம் ஆக்சிடண்ட்ஸு நிறையா நடக்கும் வீக்கெண்ட் டைமில் இப்போலாம் ரோடு வந்து ஃபஸ்ட்டு சின்ன ரோடு இருந்துச்சு ஸ்பீடு கம்மியாக போவாங்க இப்போது வந்து பெரிய ரோடாக இருக்கறதுனால் எல்லாம் வந்து ஸ்பீடு ஜாஸ்தியாக போய் ஆக்சிடண்ட் நடந்து விபத்துகள் ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது